நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து நல்லா வரைவேன் நான் ஃபஸ்ட்டு சின்ன வயதில் எல்கேஜி யூகேஜி படிக்கும்போதே வந்து கலரிங்ஸ் நல்லா பண்ணுவேன் இந்த கலர் புக்லாம் வாங்கி நிறையா ஃபஸ்ட்டு கலரிங் தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஆரம்பத்துலேருந்துதான் வந்து நானாகவே டிராயிங் பண்ணி கலர் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே டிராயிங் மேல் ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் நான் நிறைய டிராயிங்ஸ் பார்ப்பேன் அதை வரைவேன் நான் நிறையா டிராயிங் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்கேன் நிறையா வந்து ட்ரை பண்ணுவேன் எனக்கு வந்து எப்போயாச்சும் போர் அடிச்சிதுன்னால் நான் வரையதான் செய்வேன் எனக்கு வரைகிறதுன்னா வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ கூட நான் வந்து ஃபேஷன் டெக்னலாஜி தான் எடுத்திருக்கேன் இதில் எனக்கு வரைகிறது வந்து இருக்கும் நிறையா நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வரைஞ்சிட்ருப்பேன் எங்கள் வீட்டில் உள்ளவங்களே சொல்லுவாங்க இன்ட்ரெஸ்டாக வரைகிறதுக்கு எனக்கும் வரைகிறது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து அதுமேல் ஒரு தனி ஆர்வம்னே சொல்லலாம் இப்போ எதாச்சும் ஒரு ஹாபி ஸ்கில் அந்த மாதிரி கேட்டால் ஃபஸ்ட் எனக்கு வந்து டிராயிங் அதுதான் வந்து ஞாபகத்துக்கு வரும் நான் வந்து அது கரெக்டாக வருதோ இல்லையோ பட் வந்து நான் வந்து ட்ரை பண்ணுவேன் வரைகிறதுக்காச்சும் எனக்கு வந்து பிடிச்ச ஆர்ட்டிஸ்ட்னால் வந்து அனாமிகா அவங்களுடைய பெயின்டிங்ஸ் டிராயிங்ஸ் எல்லாமே அவ்வளோ ஆத்தன்டிக்காக சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து டிராயிங்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்